நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சாதம்னா அரிசி ஊற வச்சிடுவேன் இல்லை சப்பாத்தி அந்தமாதிரினால் மாவெல்லாம் பிசஞ்சி மூடி வச்சிடுவேன் இல்லை டிஃபன் செய்கிறமாரி இருந்தாக்குல உடனே மாவெல்லாம் கரைச்சு வச்சிடுவேன் ஏன்னா கொஞ்சம் கரைச்சு வச்சு புளிச்சால்தான் நல்லாருக்கும் அதனால இட்லி தோசையெல்லாம் எழும் அதனால் முன்னாடியே செஞ்சு வச்சிடுவேன் ஒரு அரைமணிநேரத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் செஞ்சிடுவேன் அதுக்கு அப்புறம் என்ன காய்கறி குழம்புக்கு தனியாக பொரியலுக்கு தனியாக எடுத்து வச்சிப்பேன் அதெல்லாம் அறுத்து வச்சிட்டு பருப்புலாம் ஊற வச்சிடுவேன் அது குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு அப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் கழுவி ஊற வச்சிட்டு ஊற வச்ச பருப்போட சேர்த்து சமைக்க ஆரம்மிச்சிருவேன் அந்த பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே காய்கறி எல்லாம் அறுத்து வச்சிப்பேன் அதுக்கு அப்புறம் கடைஞ்சிட்டு அந்த காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சிட்டு செஞ்சிடுவோம் அதுக்கு முன்னாடி அந்த மசாலாலாம் பக்கம் எடுத்து வச்சிப்பேன் கரெக்ட்டாக உடனே உடனே போடணும் எதுவும் தீஞ்சிட கூடாதுனு கருவேப்பிலலாம் பக்கத்தில் செடியில இருக்கும் உடனே போய் எடுத்துட்டு வந்து கழுவி அலசி வச்சிட்டுதான் அடுப்பே பற்றவைப்பேன்